ஹலோ கார் ஏஜென்சியா ஓகே போனவாட்டி கார் புக் பண்ணியிருந்தோம் அது நல்லா இருந்தது நல்லா ப்யூச்சர்ஸாக இருந்தது அது ஊருக்குப் போலான்ட்டு புக் பண்ணியிருந்தோம் அது இந்தக் காரில் நிறைய ப்யூச்சர்ஸ்லாம் நல்லா இருந்தது ஃபேனு லைட்டு எல்லாம் இது டிவிலாம் இருந்தது நல்லா பார்த்துட்டுப் போனோம் அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு ஏசிலாம் நல்லா கண்டிஷனில் இருந்தது அது இல்லாமல் ஃபேன் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க சி குட்டியாக பார்க்கவே அழகாக இருந்தது அப்புறம் போய் சேரவேண்டிய இடம் போகிறதுக்கு நல்லா இருந்தது டிராவலிங்கும் நல்லா பண்ணாங்க டிரைவர் நல்லா ஓட்டினாரு இப்போ எங்களுக்கு இதேமாரி எங்கேயாவது போனோன்னால் எங்களுக்கு இதேமாதிரி டிரைவர்ஸ் வேணும் இதேமாதிரி வண்டி வேணும் வண்டி நல்லா சூப்பராக இருந்தது நம்ம ஒன்றும் அதாவது டிரைவரும் அழகாக மேட்ச் பண்ணாரு டிரைவர் வந்து எந்த இதுவும் சொல்லலை எந்த பழக்கமும் இல்லை நல்லாருந்தது நல்லா கொஞ்சம் ஓட்டி நல்லா இது பண்ணாரு எங்களுக்கும் போயிட்டு வர்றதுக்கு சேஃபாக இருந்தது இப்போ தூக்கம்லாம் வந்ததுனால் நடுவில் நிறுத்திட்டாரு மற்றவங்க மாரி தூக்கம் வருதுன்ட்டு ஓட்டலை வண்டியை எங்களுக்கு அது மாதிரி தான் வேணும் ஏன்னா சேஃப்டி முக்கியம் ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி கொஞ்சம் நல்லாருந்தது கார் பார்க்கவே சூப்பராக இருந்தது காரு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அதே கார் அதே டிரைவர் அதே இதுவை அனுப்பிச்சி விடுங்க அப்புறம் வந்து நாங்கள் வெளியே போகிறதுக்கு ஈசியாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வரணும் கொஞ்சம் சேஃபாக ரிட்டன் வரணும் அதுக்காகவே எங்களுக்கு பார்த்து நல்லதாக செஞ்சு விடுங்க